இந்தியா உணவு பற்றி சொல்லணுன்னாங்க இட்லி தோசை பொங்கல் வடை அந்தமாதிரி நிறைய செய்கிறதுக்கு வகைகள் ராகி ராகி ரொட்டி அப்புறம் கம்பு ரொட்டி அப்புறம் இது எல்லாம் பிரியாணி எல்லாமே செய்யலாங்க தென்னியந்த தென்னிந்திய உணவுகள் ச உணவுகள் அப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தா இந்த புரோட்டா இந்தமாதிரி ஆலு புரோட்டா பூரி சமோசா இந்தமாதிரி உணவு வகைகள்ங்கள் அந்த காண்டினென்ட்டல் உணவுன்னன்னா பீசா பர்கரு நூடுல்ஸ்ஸு இந்தமாதிரி இருக்குது ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சமைக்க பிடிக்கிறது வந்து வடஇந்தியா உணவுதாங்க அதில் வந்து சாதம் சாதம் சாம்பார் ரசம் அப்பளம் அப்புறம் வடை பாயாசம் ஸ்வீட்டு வாழைப்பழம் ஊறுகாய் இந்த மாதிரி தாங்க வடஇந்தியா உணவு உணவுதாங்க எனக்கு ரொம்ப சமைக்கிறதுக்கு பிடிக்கும் தயிர்சாதம் இந்தமாதிரி எல்லாம் வந்து வடஇந்தியா உணவுதாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்